ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ம் ஆமாம் சார் நான் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் விருதாச்சலத்தில் கல்யாண கல்யாண மண்டபத்தில் எனக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் லிட்ரு தண்ணி வேணும் சார் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ சார் ஒரு லிட்ரு

அப்படிங்களா இங்கே அந்த மண்டபம் மண்டபத்துக்கு ஒரு ஒன் தௌசண்ட் லிட்டரு வீட்டுக்கு ஒன் தௌசண்ட் லிட்டர் வேணும் அது முந்நூறு எம்எல்லு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்மல்லு வேணும் சார் இது நான் வ அட்ரஸ்ஸு கொடுக்க முடியுங்களா நான் வந்து க உங்கள் கம்பெனியை பார்க்கறேன்

மூணாம்தேதி தானே சார் இது வாட்ரு நல்லாருக்குங்களா ஓகே சார் ஓகே சார் நாங்கள் வந்து நாளைக்கு மண்டே வந்து உங்களுக்கு நான் வந்து கம்பெனியை பார்த்துட்டு தண்ணியை டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அட்வான்ஸ் தரேன் சார் அப்படிங்களா சார் இது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் உங்கள் செலவு தான் எங்கள் செலவு இல்லை சரி சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் நாங்கள் வந்தால் இருப்பீங்க கம்பெனியில ஆமாங்க கன்ஃபார்ம் தான் கன்ஃபார்ம் தான் ஃபங்க்ஷன் எல்லாம் கன்ஃபார்ம் தான் நாளைக்கு ஒரு பதினொரு மணிக்கு வந்து நான் அங்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து புக் பண்ணிடுறோம் சார் இல்லையே எங்களுக்கு ஓகே ஓகே நாங்கள் அட்வான்ஸ் தானே கொடுக்கப்போறோம் நான் தண்ணி மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு புக் பண்ணுறேன் சார் நான் ஓகேங்களா

தேங்க் யூ